எங்கள் பகுதியில் அதிகமாக வந்து பின்னல் போடுறதுனா சேருலாம் பின்னல் போடுவோம் நூலில் ஒயரில் அப்புறம் ஒயர் கூடை பின்னுவோம் மற்றபடி இது இந்த காருங்களுக்கெல்லாம் பஸ்ஸுங்களுக்கெல்லாம் சேரு இதுக்கு எல்லாம் ஒயர் கூடைல பின்னி அது மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்புறம் துணி தைக்கிறது தையலுனா எனக்கு ரொம்ப புடிக்கும் ஜாக்கெட்டு பாவாடை சுடிதாரு நைட்டி இதுமாதிரி ட்ரெஸ் எல்லாம் தைப்போம் அது மட்டும் இல்லாம ஜாக்கெட்டுகளுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது பாசியில் கோர்த்து இது பண்ணுறது பின்னாடி எம்பிராய்டிங் பண்ணுறது இதுமாதிரிலாம் ஜாக்கெட்டில் டிஷைன் எத்தனை டிஷைன் இருக்கோ அதெல்லாம் செல்லில் பார்த்து கூட நாங்கள் நல்லா டிஷைன் டிசைனா தைச்சி எங்களுக்கு தேவையான மாதிரி மக்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் தைச்சிக் கொடுப்போம்